மகாத்மா காந்தி சுபாஸ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு பகத்சிங் பாலகங்காதர திலகர் லாலா லஜபதி ராய் இபின் சுந்தரம்பாள் சரோஜினி நாயுடு சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜகுரு சந்திரசேகர் ஆசாத் சுக்தேவ் வீரவ நாயணசிங் மதன்லால் இங்கரர் வ உ சி சிதம்பரனார் சுப்பிரமணிய பாரதி ராசகோபாலாச்சாரி அன்னிபெசண்ட் டாட்டா ரங்கோத்ரா